எனக்கு எல்லாம் கவிதையெல்லாம் ஸ் எழுத தெரியாது படிக்க தெரியாது அதனால நான் யாருக்காது கொடுக்கணுன்னா ஆன்மீக புக்கு தான் கொடுப்பேன் அதுவும் திருப்பாவை திருவெம்பாவை இந்த இந்த கந்தசஷ்டி கவசம் பிரதோஷம் க பிரதோஷத்துக்கு படிக்கிற பாட்டு எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு இது பண்ணுவேன் அவங்க சந்தோசப்படுவாங்க அது தான் எனக்கு கவிதையெல்லாம் எழுத தெரியாது பிறகு அவங்களுக்கு பிடித்தது நாவல் கூட பிடித்தா ஒருத்தருக்கு நாவல் பிடித்தா கூட அதையும் கூட வாங்கி கொடுப்பேன் ரமணிச்சந்திரன் புக்குன்னா ஒரு சிலருக்கு பிடிக்கும் லெக்ஷ்மி நாங்கள் நாங்கெல்லாம் சின்ன வயசில் லக்ஷ்மி புக்குன்னா ரொம்ப பிடிக்கும் அம்மா எழுதுன புக்குன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால லக்ஷ்மி புக்கு யாருக்காது என்ன என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதையும் வாங்கி கொடுப்பேன் எல்லாம் சந்தோசப்படுவாங்க அக்கா மறக்கவே இல்லை நம்ம படிக்கிறது ஞாபகம் வச்சு வாங்கி கொடுக்குறாங்கன்னு நினைப்பாங்க அது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நானும் அந்த புக்கு எல்லாம் ரொம்ப பிடிப்பேன் படிப்பேன் அது மாதிரி அவங்களுக்கும் வாங்கி கொடுப்பேன் இது தான் என்னோட இது